நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் இந்து மதத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஏதோ விசேஷங்கள்ருக்கும் எதையுமே ஸ் இவோ சிறப்பாக கொண்டாடுவாங்களா என்னென்னு தெரியாது இப்போ மற்ற மதங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸோ கிறுஸ்த்துவர்களோ பார்த்தீங்கன்னா அவங்களோட விழாக்களை வந்து சிறப்பாக எந்த அளவுக்கு கொண்டாடுனோ கொண்டாடுவாங்க எங்கள் இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னுவாங்க சின்ன சின்ன பண்டிகைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் பெறுவ பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து வீட்டில கொண்டாடுறது கோயில் எங்கள் ஊரில் வந்து கோயில் திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதை வந்து எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஓ ஃபாரின் போயிவிட்டவங்க கூட திருப்பி அந்த அந்த காலகட்டங்களில் ஊருக்கு வந்துவிட்டு அந்த திருவிழாவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு போகணுன்னு நினப்பாங்க அது தான் எங்களோட இது